ஆ குட் ஈவ்னிங் சொல்லுங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஆ பண்ணலாம் மேடம் நீங்கள் என்னவாக இருந்தீங்க மேம் டேன்ஸில் என்ன வெஸ்டெர்ன்ஸா இல்லை என்னமாதிரி க்ளாஸிக்கா ஓ ஓகே ம் ம் ஆ இருக்குது மேம் இருக்குது மேம் ஆ பண்ணுவாங்க மேம் பண்ணுவாங்க மேம் பசங்கள் நாங்கள் ரெண்டு மூணு பேர் செட்டப் பண்ணுறோம் மேம் சோலோ ஓகே ஓகே சோலோன்னால் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஃபைவ் டு சிக்ஸ் இருக்குது மேடம் ஒரு டூ டௌசண்ட் மேம் இல்லை டைமிங் சேஞ்சஸும் இருக்குது மேடம் டூ ஹவர்ஸு நீங்கள் கேட்டனால் அது நீங்கள் ஆல்மோஸ்ட் கற்றுட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒன் ஹவர் க்ளாஸ்லேயே உங்களுக்கு தெரியும் ஏன்னால் எல்லாம் ஃபர்ஸ்ட்லிருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னால் டூ ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக தான் ஆ நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் மேம் நீங்கள் பர்ஃபார்மென்ஸ்ஸு நீங்கள் வர்றது பொறுத்து தான் மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் எங்கள் வந்தீங்கன்னால் அது கற்றுக்கலாம் மேம் நீங்கள் மெட்டீரியல்ஸு வேண்டாம் எதுவும் ஆல்மோஸ்ட் எப்பவும் பண்ணுறா மாதிரி தான் நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும் ஓகே ஓகே நவராத்ரி சிவ சிவராத்திரியில் வந்து நீங்கள் இது பண்ணலாம் மேம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் ரேட்டிங் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் எங்களோடய எப்பவும் பெஸ்ட் ஆஃப் தான் கொடுப்போம் ஓகேவா மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம்